பூக்கடைங்களா எங்கள் வீட்டில வெள்ளிக்கிலம அன்னைக்கு கல்யாணம் எங்களுக்கு பூ தேவைப்படுதுங்க ஆடு கல்யாணத்துக்கு வீட்டுக்கும் பண்ணணும் இத மண்டபத்துலேயும் பண்ணணும் அதுக்காக பூ வேணும் ரோஜா வேணும் சாமந்தி வேணும் முல்லைப்பூ வேணும் ஒரு முழம் ரேட்டு எவ்வளோ ம் ம் ம் ரோஜா பூ வேணும் எல்லாம் பூவுமே வேணும் வெள்ளிக்கிலம அன்னைக்கு எங்கள் வீட்டில ஃபங்க்ஷன் ஆ ஹலோ ஆ சரிங்க